ஹலோ சார் ஜேனிக்கா ஹோட்டலா என் பேயரு வந்துட்டு பிரியா நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டரு வந்துட்டு பண்ணியிருந்தேன் அதாவது இருபது இட்லி இருபது சப்பாத்தி இதுமாதிரி ஒரு சிக்கன் கிரேவி இதெல்லாமே நான் ஆர்டரு போட்டுருந்தேன் சார் எங் எங்களுக்கு வந்து அது சரியான டைமுக்கு வரல இன்னும் எங்கள் இந்த டைமுக்கு எங்களுக்கு வர சொல்லி நாங்கள் வந்துட்டு ஆர்டரு போட்டுருந்தோம் இப்போ தான் போட்டோம் நான் வந்துட்டு அந்த டெலிவரி பாட்னர்க்கு வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து எடுக்கவே மாட்டுறாரு என்ன காரணம் சார் அவர் டெலிவரி செய்ய வந்துட்டுருக்காரா இல்லை என்னென்னு தெரியல அதுதான் உங்களுக்கு கேட்கலாம் தான் நான் அப்போயிலேந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர் வந்து எடுக்கவே இல்லை என்னாச்சு அதை பற்றின கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுமா அவர் வந்துட்டு இப்போ தான் கே கிளம்பி வந்துட்டுருக்காரா சரிங்க சார் வர எவ்வளோ நேரம் ஆகும் ஓ ஒரு அரை மணி நேரம் ஆகுமா சரி சார் ஏன் லேட்டு ஓ உங்கள் உணவகத்தில் தான் சாப்பாடு கொஞ்சம் சூடாக செய்கிறீங்களா சரிங்க சார் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சாப்பாடு த நல்ல தரமாக கொடுத்தா ஒன்றும் பிரச்சினை இல்லை அதனால லேட்டானா பிரச்சினை இல்லை இல்லை வேறு ரீசனுக்காக வேறு காரணத்துக்காக எதுவும் லேட்டாக எதனால சார் வந்துட்டு லேட்டு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சரியான டைமிங்க்கு உணவு வந்துட்டு ஆர்டரு டெலிவரி பண்ணுவீங்கன்னு தான் நாங்கள் ஆர்டரு போட்டோம் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ லேட்டாக்குறிங்க என்னாச்சு நாங்கள் அவருக்கு கால் பண்ணாலும் அந்த டெலிவரி பாட்னர் வந்து எடுக்கவும் மாட்டுறாரு இப்போ தான் வந்துட்டுருக்காருன்னு சொல்கிறீங்க இப்போ தான் வந்துட்டு நீங்கள் நீங்கள் தான் ஃபுட்டை வந்துட்டு செய்ய லேட்டாயிருச்சி அப்படின்னு சொல்கிறிங்க ஏன்னால் நாங்கள் போட்ட ஃபுட்டு வந்துட்டு அவைளபுலாக இல்லைன்னு வேறு சொல்கிறிங்க அதை நாங்கள் கேட்டதுக்காக தான் எங்களுக்காக நீங்கள் சமச்சு டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால ஒன்றும் பிரச்சின இல்லை சார் நீங்கள் அதனால டெலிவரிக்கு லேட்டாயிருச்சின்னா ஒன்றும் பிரச்சின இல்லை இல்லை ஒருவேளை நீங்கள் வேறு இடத்துக்குப் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்களுக்கு டெலிவரி பண்ணனுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வே வேலை ஏதாவது இருக்கா த இருக்கா சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நீங்கள் லே லே அதனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சின இல்லை ஆனால் வந்துட்டு எங்களுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் நாங்கள் வந்து ஃபங்ஷனுக்காக ஆர்டரு போட்டுருந்தோம் எல்லோருக்குமே கொஞ்சம் பசி பசிக்கிதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் அப்போயிலேருந்து அந்த தம்பிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கோம் அவர் எடுக்கவே மாட்டுறாரு நீங்கள் என்னென்னு கொஞ்சம் விசாரித்து எங்களுக்கு சொல்லுங்க சார் நீங்களே அந்த டெலிவரி பாட்னருக்கு கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ண சொல்லி அவனுக்கு அவருக்கு வந்துட்டு கால் அழைத்து சொல்கிறிங்களா எங்களுக்கு இங்கே கொஞ்சம் அவசரமாக ஃபுட்டு தேவைப்படுது அதனால் தான் நாங்கள் ஆர்டரே போட்டோம் இல்லைனா நாங்களே சமைச்சுருப்போம் எங்களுக்குச் சமைக்க லேட்டாகும் தான் எல்லோருக்குமே பசிக்கிது அப்படின்னு சொன்னதுனால் தான் நாங்கள் டெலிவரி போட்டோம் நீங்களும் லேட்டாக்கிறிங்க அதுக்கு நாங்கள் சமைத்தே இருக்கலாம் போல் நீங்கள் என்னென்னா அந்த தம்பிகிட்ட வந்துட்டு கால் பண்ணிகிட்டு எங்களுக்குக் கால் பண்ண முடியுமா சார் எங்களுக்குக் கொஞ்சம் ஒரு கால்மண் நேரத்தில் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த தம்பிகிட்ட சொல்லுங்க சார் எங்களுக்கு வந்துட்டு உணவு வந்துட்டு ரொம்பவே தேவைப்படுது எல்லோருக்குமே பசிக்கிது இங்கே வயசானவங்களெலாம் இருக்காங்க குழந்தைங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கரெக்ட்டான டைமிங்க்கு நாங்கள் கொடுக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ண சொல்லுங்க சார் ஃபுட்டை நன்றி சார்